கோஆடினேட்டர்ன்றவங்க வந்து டான்ஸில் நிறைய குவாடினேட்டர் இருப்பாங்க அப்போ வந்து அவங்கள் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன வரும் இந்த ஸ்டெப்பை நீ எப்படி போடுவன்ற கொஷின் நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நான் வந்து இப்படி தான் போடுவேன் இதுக்கு அப்புறம் இது தான் வரணும் அப்படினு நம்ம தெளிவாக அதுக்கு ஆன்சர் சொல்வோம் கோஆடினேட்டருன்றவங்க வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அப்போ அவங்கள் அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிற இதில் தான் நம்ம பார்ட்டிசிபேண்ட் வந்து பதில் சொல்லணும் அப்போ தான் வந்து நம்மளை வந்து அவங்களை வந்து இது எடுத்துக்குவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து எடுத்துக்குவாங்க இல்லை நம்ம ரொம்ப ரக்கடாக திமிராக வந்து இருந்தோன்னா அவங்க வந்து குவாடினேஷன் கேக்கிற கொஷினுக்கே நீ பதில் சொல்லல நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போனா நம்ம குவாடினேட்டரு க்கு மதித்து தான் இருக்கணும் குவாடினேட்டர் நமக்கு கோஆடினேட்டர்க்கு வந்து இது தான் நம்ம நிறைய நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க நம்ம குவாடினேட்டர் இல்லை வேற ஒருத்தர் குவாடினேட்டர் வந்து நம்ம கிட்ட கொஷின் கேக்கிறாங்கனாலும் நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நமக்கு சொல்லி தரவங்ககிட்டயே எல்லாம் தெளிவாக கேட்டிருந்தா தான் அந்த குவாடினேட்டர் கேக்கிற கொஷினுக்கு வந்து கரெக்டாக பதில் சொல்லலாம் கம்பெனியில் பார்த்திங்கன்னா குவாடினேட்டர் இருப்பாங்க டான்ஸில் குவாடினேட்டர் இருப்பாங்க சாங்கில் குவாடினேட்டர் இருப்பாங்க ஒரு காலேஜில் ஒர்க் பண்றவங்களில் குவாடினேட்டர் குவாடினேட்டரு இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே குவாடினேட்டர் இருக்க தான் செய்றாங்க அந்த குவாடினேட்டர் கேக்கிற கொஷினுக்குலாம் வந்து ஆன்சர் சொல்கிற கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் நம்ம சொல்லி தான் ஆகணும் அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ அவங்க கேக்கிற எல்லா கொஷினுக்கும் நம்ம பாசிட்டிவாக பதில் நமக்கு தெரிகிற பதிலை சொல்லிட்டு போய்ட்டேருந்தா அதில் வேற பிரச்சனையே வராது அப்ப கோஆடினேட்டருக்கு கோஆடினேட்டரும் வந்து நம்மளை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கும் நம்ம மேல் ஒரு இது வராது தப்பான எதுவுமே வராது நம்மள கேட்டோனே பார் பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு நல்ல அபிப்ராயம் தான் நம்ம மேல் வரும் அப்போ அவங்கள் கேக்கிற கொஷினுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடணும் நம்ம